பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து ரெண்டு பதினைந்து ரெண்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்பது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு இருவத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து மூணு